டச்சு ஃபோன் இருக்கிறது இப்போது ரொம்ப நல்லது அது யூடியூப்புக்கு யூடியூப் சேனல் பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு ஐஎம்ஓ ஐஎம்ஓலேருந்து ஃபோன் பேசுவது வீடியோ கால் பேசுவதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் நல்லது கெட்டது எல்லா பார்க்கறதுக்கும் யூடியூப் சேனல் நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ரொம்ப ஜனங்கள் இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க சமைக்கிறதுக்கும் அதில் பார்த்து தெரியாத சில விஷயங்கள எல்லாம் நிறையா நம்ம கற்றுக்குறோம் அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு டச்சு செல்லு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது